பேருந்து எங்கள் ஏரியாவில் பாத்தோம்னா பேருந்து வசதி இருக்குது அப்புறம் வந்து அன்னூரில் இருந்து இங்கே கிராமத்துக்கு வர்றதுக்கு காரு இல்லைனா டாக்ஸி வச்சுட்டு வருவாங்க சில பேர் பைக்கில் போவாங்க கூப்ட்டுட்டு வர்றதுக்கு இந்த பைக் இருக்கிறவன் பைக்கில் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படி இல்லைனா பேருந்து பெண்களுக்கு வந்து இங்கே இப்போது ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு ஆண்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் என்றைக்குமே கெடைச்சதில்ல அப்புறம் வந்து டாக்ஸிக்கு பேசினா மே பி ஒரு காரு அப்படினு எடுத்துக்கிட்டிங்கனா ஒரு இரநூத்தம்பது ரூபால இருந்து முந்நூறு ரூபாய் கேட்பாங்க ஆட்டோ அப்படினா ஒரு நூற்றைம்பது ரூபா மலிவான ஆட்டோவில் வரலாம் ஈஸியாக கொஞ்சம் மலிவாகவும் கிடைக்கும் நீங்கள் இல்லை அப்படினு பார்த்திங்கனா பைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கூட்டு வந்தீங்கனா ஃப்ரீ சர்வீஸ் கிடைக்கும்